பிஎம் போஸன் திட்டத்தில் வந்து சத்துணவு திட்டம் இது இதில் வந்து குழந்தைங்கள்லா வந்து எல்லாருமே வந்து சூப்பராக பயனடையிறாங்க இந்த திட்டத்தினால வந்து இந்த திட்டத்தில் வந்து நிறைய தானியங்கள் தானிய சாப்பாடு சத்து நிறைந்த அந்த டெய்லி ஒவ்வொரு வெரைட்டியாக வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க சாப்பிட்டு இந்த திட்டத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஏழை குழந்தைகள் வந்து மிகவும் பயனடைகிறாங்க பிஎம் போஸன் திட்டம் வந்து ரொம்ப நல்ல திட்டம்